ஹலோ எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேன் வாங்கலாம்னு நாங்கள் ஒரு டிஸைட் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து எந்த ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கு வீட்டில் எல்லாரும் உக்கார்ந்து சர்வை பண்ணி ஓர் ஃபேன் எடுக்கலாம் இந்த ஃபேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிணோம் சரி கடையில் என்ன ரேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கடையில் விட ஆன்லைனில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது ஃபேன்னோடய ரேட்டு அதனால சரி ஆன்லைனில் போட்டுடலாம் நல்லாயிருக்கும் ப்ரோடேக்ட் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டில் உள்ள எல்லோருமே ஆளுக்கு ஒரு கலர் சொன்னாங்க சரி இந்த கலர் என்ன ரேட்டு எல்லாமே பார்த்து தான் போட்டோம் நாங்கள் போட்டோம் போட்ட ஒடனே அந்த இது வந்து நல்லா வந்தது ஒடனே சரி டெலிவெரிக்கு நாங்கள் ஆட்ரு பண்ணியாச்சு ஆட்ரு பண்ணி டெலிவெரி வந்து ஒரு ஓன் வீக்கில் எங்களுக்கு டெலிவெரி வந்துடுச்சு டெலிவெரி வந்தவுடனே எடுத்து டெலிவெரி ஓபன் பண்ணி பார்த்தா பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா நாங்கள் கொடுத்த கலர் கிடையாது நாங்கள் கொடுத்த கலரு இல்லை நாங்கள் போட்ட அந்த பிராண்ட்டும் இல்லை வேறு பிராண்ட்டு ஃபேன்னு வேறு கலரு அதில் நம்ப போட்டிருந்த அந்த த்ரீ ரெக்கை ஃபேன் போட்டிருந்தோம் மூணு ரெக்கை உள்ள மாதிரி அவங்க அனுப்பியிருந்தது வந்து நாலு ரெக்கை உள்ள ஃபேன் மாதிரி அனுப்பியிருந்தாங்க சரி எதுவுமே நம்ப போட்ட எதுவும் இல்லை எல்லாமே நெகடிவ்வாக இருக்குது நம்ப போட்டதே கிடையாது நம்ப போட்டதே இல்லை எதையோ ஒரு ப்ரோடேக்டை அனுப்பிருக்கிறாங்க ஆன்லைனில் அதனால இது அதுக்கு வந்து ரிவ்யூ நம்ப கொடுக்கவே கூடாது ஜீரோத்து ரிவ்யூ தான் கொடுக்கணும் நம்ப வந்து ரிவ்யுவில் வந்து இந்த சஜெஸனே பண்ணக்கூடாது இந்த ப இங்கே வாங்கறத்துக்கு இந்த ப்ரோடக்ட்டுக்கு இங்கே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் சஜக்ஸன் பண்ணிணோம் யாரையும் வாங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி தான் நாங்கள் ரிவ்யூ போட்டிருந்தோம் அதுக்கு இவங்க ஏங்க எப் ஏன் இந்தமாதிரி பண்ணிணாங்கன்னு தெரில நெகடிவ் இதாக இப்போ கரெக்டாக அனுப்பாமல் நம்ப போட்ட வ கலரும் கிடையாது போட்ட பிராண்ட்டும் கிடையாது அந்த ரெக்கை உள்ளது மூணு ரெக்கை உள்ளதும் கிடையாது எல்லாமே நம்ப என்ன போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே அதனால என்ன பண்ணிணோம் உங்கள் ஃபேன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஸைட் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் அவுங்களுக்கே அனுப்பிவிட்டோம் அதே மாதிரி ரிவ்யூலியும் நாங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி போட்டிருந்தோம் இவ்வளோ வேஸ்டா இருக்குது அதனால நீங்கள் பார்த்து இந்த ப்ரோடேக்ட் வாங்கறது அப்படினா இந்த இதில் வாங்குறீங்க இந்த ஆன்லைன்ல வாங்குகிறீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிட்டு வாங்குங்க வாங்கிவிட்டு உங்களுக்கு வந்த ஒடனே நீங்கள் வெ கிளியராக பார்த்துட்டு இல்லைனா ரீஃபன் பண்ணிவிடுங்க உடனே ஒன்றும் ப்ரோப்ளம் இல்லை தேங்க்யூ